சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சரிங்க ஆ கண்டிப்பாக பதினஞ்சாம் தேதி டெலிவரி கொடுத்துட்லாம் ஆ வந்துடும் அட்ரெஸுங்க இருபது லிட்டரு கேனுங்களா இருபது லிட்டரு கேனு நூற்றி அறுபது ரூபா கே கேனுங்களா கேன் வந்து நாற்பது ரூபா முந்நூறு எம்எல் வாட்டரு பாட்டில் வந்து நூற்றி அறுபது ரூபா ஆ ஆமாங்க ஆ மொத்தமாக வாங்கினா குறைச்சிக்கலாங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ வாங்கிக்கலாங்க ஒரு அட்வான்ஸ் மட்டும் ஒரு ஆயிர ரூபா போட்டு விட்டுருங்க ஆ சரிங்க வாட்ஸ்ஆப்பில் உங்கள் அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க ஆ வாட்ஸ்ஆப்பில் போட்டு விட்டீங்கன்னா நாங்கள் கரெக்டாக இருக்கும் வந்து இறக்கறதுக்கு ஆ சொல்லுங்கள் ஆ சரிங்க நயன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ கண்டிப்பாக கொடுத்துட்லாங்க ஆ ரொம்ப நன்றிங்க